இந்திய விஞ்ஞானிகள் வந்து யாருனா அப்துல் கலாம் அப்துல் கலாம் வந்து இந்திய விஞ்ஞானிகள் பற்றி நான் படிச்சுருக்கேன் எனக்கு அவரை வந்து ரொம்ப பிடிக்கும் இந்திய விஞ்ஞானிகள் வந்து இங்கேருந்து ராக்கெட்விட்டார் எனக்கு அவர வந்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு வந்து அவரோட ராமேஸ்வரத்தில் அவர் படித்த இடம் வாழ்ந்த இடத்த எல்லாத்தையும் நான் போய் பார்த்துட்டு வந்துருக்கேன் அதேமாரி இந்திய கணித மேதை வந்து ராமானுஜம் ஸோ ராமானுஜம் வந்து நானும் ஒரு மேக்ஸ் மேக்ஸு ஸ்டூடெண்ட் தான் ஸோ ராமானுஜத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ராமானுஜம் வந்து பூஜ்ஜியத்தை வந்து அவர் தான் கண்டு பிடிச்சாரு ஜீரோவையும் ஒன்றையும் அவரு தான் கண்டு பிடிச்சாரு ராமானுஜம் இல்லையினா இந்த மேக்ஸ்ங்கிற ஒரு இதுவே இல்லாமல் பேயிருக்கும் அவரோட பிறந்தநாளை தான் நாங்கள் ராமானுஜம் டேனு சொல்லிட்டு மேக்ஸ் டேனு சொல்லி நாங்கள் கொண்டாடுறோம் அதேமாதிரி அவர் வந்து அப்துல் கலாம் வந்து படிக்க ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து வந்தவர் தான் அந்த விஞ்ஞானி இந்திய விஞ்ஞானி அவர் வந்து நம்ம இதுக்காக நாட்டுக்காக அவர் வந்து ராக்கெட் விட்டார் அவரை வந்து அவரை பற்றி நாங்கள் அப்துல் கலாமை பற்றி நாங்கள் புக்லேயே படிச்சுருக்கோம் எங்களுக்கு புக்லேயே ஒரு பாடமாக அப்துல் கலாமை பற்றி வருது அவர் அவரோடய இது வந்து வாழ்ந்த இடம் எல்லாத்தையும் போய் நாங்கள் ராமேஸ்வரத்தில் போய் பார்த்துட்டு வந்தோம் அவர் விட்ட ராக்கெட்டு அப்படியே நிறைய அவரோடய அவர் அவர் இருந்த இடம் அவருக்கு ஆசை என்ன மெழுகு செலை என்ன எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப வந்து இவங்க ரெண்டு பேரை பற்றிதான் நான் படிச்சுருக்கேன் ராமானுஜமும் இந்திய விஞ்ஞானியும்